எனக்கு வந்து டிராயிங் பண்ணுறதுதான் ரொம்ப பிடிக்கும் ஆன்லைனில் பார்த்தே டிராயிங் வந்து நான் வந்து அப்படியே வரைவேன் எங்கள் மேம்ஸ் வந்து இந்த ஷாட்கட்டெலாம் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி வரையுங்க அப்படிலாம் மேம் சொல்லி கொடுப்பாங்க அதனால கொஞ்சம் அந்த என்னென்ன டிப்ஸ்யெலாம் சொல்லி கொடுப்பாங்கன்னா பென்சில் வைச்சு அந்த கார்னர் பாயிண்ட்ஸெல்லாம் கரெட்டாக வைச்சு யூஸ் பண்ணிங்கன்னால் கரெட்டாக இருக்கும் அப்படினு வந்து மேம் சொல்லி கொடுத்துருக்காங்க அது அது மாதிரிதான் நாங்களும் டிராயிங் பண்ணுவோம் டிராயிங் பண்ணிணும்ன்னா அந்த மாதிரி அதுக்கு தேவையான பொருட்களை பக்கத்திலே எடுத்து வைச்சுட்டுதான் வரையணும் நடுவில் நடுவில் போய் வரைஞ்சம்னால் டிராயிங் வந்து கரெட்டாக வராது அப்புறம் வந்து நான் ஆன்லைனில் வந்து யூட்டூப்பு கூகுள் இதெலலாம் பார்த்துதான் வந்து நான் டிராயிங் வந்து அதிகமாக பண்ணுவேன் எதை பார்த்தாலும் அப்படியே நான் வரைஞ்சிருவேன் அதை இதனால வந்து டிராயிங் வந்து ஏன் பிடிக்கும் அப்படினா மேம் சொல்லி கொடுக்குறதும் ஈசியாக இருக்கும் அப்புறம் டிராயிங் பண்ணுறதும் ஈசியாக இருக்கிறங்காட்டி டிராயிங் வந்து அதிகமாக நாங்கள் பண்ணுவோம்